எங்கள் வீட்டில் ஏர் கூலர் இருக்குது நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி தான் வாங்கினோம் நல்லாருக்கு காத்து நல்லா வரும் நல்லா ஜில்லுனு இருக்கும் எங்கள் வீட்டில் ஐ ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நாங்கள் ஐஸ் கட்டி போட்டு வச்சு ஒருத்தர் சொன்னதுனால் அது நாங்களும் அது மாதிரி செய்கிறோம் ஐஸுனு போட்டு தண்ணி ஊற்றி ஐஸ் தண்ணி ஊற்றுனா நல்லா சில்லுனு காத்து வருது வெயில் காலத்தில் நல்லா குளிர் காலம் மாதிரியே நல்லாயிருக்கு நாங்க வெயிலுக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தா வந்தோனையும் ஃபேன் போடுறக்கு பதில் இதை போட்டோம்னா ரொம்ப குளூரில் இருக்கிற மாதிரியே நல்ல சில்லு சில்லுன்னு இருக்குது நைட்லேயும் ரொம்ப இந்த வெயில் காலத்தில் ரொம்ப வீடு ரொம்ப சூடாருக்கு நைட்டு ஃபேனுக்கு பதிலா இதை போட்டு அந்த ஐஸ் கட்டியெல்லாம் நிறையா போட்டு வைக்கிம் போது நல்ல ஜில்லுனு காத்து வருது உடம்புக்கும் நல்ல இது நல்லாருக்குது எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை நல்லா தூங்குகிறோம் நல்லா தூக்கம் வருது இதில் இந்த காற்று வாங்கவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப டயட்னஸ் இல்லாமல் நல்லாருக்கிறோம்